இப்போது சுவாரஸ்யமாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் வந்து இறந்துட்டாரு அது மக்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு நல்லவர் தான் எல்லாத்துக்கும் நல்லா உதவி பண்ணாரு எல்லாத்துக்கும் இலவசமாக உணவு எல்லாம் வழங்கி இருக்கார் எல்லாத்துக்கும் நல்லது தான் செஞ்சிருக்காரு பட் அவருக்கு என்னென்னு பிரச்சினன்னு தெரியல உடல்நிலையால் உடல்நிலை ஏதோ பிரச்சின இருந்துருக்கு அதனால ஹாஸ்பிட்டலில் வெச்சு பார்த்துருக்காங்க அது வெச்சு ஹாஸ்பிட்டலில் வெச்சு பார்த்தும் அவரால் முடியலை காப்பாற்ற முடியலை இறந்துட்டாரு அதனால் எல்லாம் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் விஜயகாந்த் இறந்த செய்தி கேட்டதும் இங்கே எங்கள் ஊர்லேயே கூட விஜயகாந்துக்கு பேனர் அடித்து அவருக்கு மாலை போட்டு ஸ்பீக்கர் எல்லாம் கட்டி விஜயகாந்து பாட்டுலாம் போட்டு பந்தல் போட்டுருந்தாங்க எல்லாம் பண்ணாங்க எங்கள் ஊர்லேயே கூட எல்லாம்மா ஒரு நாலு பேர் மொட்டை அடிச்சுருந்தாங்க அது விஜயகாந்து ரசிகர் அவங்க ஏன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லை அதனால் வெ எல்லாம் மொட்டை அடிச்சுருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போல் எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு விஜயகாந்துக்கு நல்லா பண்ணாங்கள் அதே மாரி நல்ல செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் ஊரில் நாங்கள் எல்லாம் ஐயப்பனுக்கு மாலை போட்டுயிருந்தோம் மாலை போட்டுட்டு ஜாலியாக போனோம் மாலை போட்டுட்டு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தோம் விரதம் இருந்துட்டு போனோம் ஐயப்பன் கோவிலுக்கு போனோம் சபரிமலைக்கு போனோம் போயிட்டு அங்கே எங்கேங்க எந்தெந்த ப்ளேஸ்க்கு போனோம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இது மாரி இடத்துக்கலாம் போயிருந்தோம் நல்லா இருந்துச்சு எல்லா இடமும் சபரிமலைக்கு போகிறப்ப தான் ரொம்ப கூட்டம் நெரிசலில் எங்களால் நகரவே முடியலை எப்படியவோ எப்படியோ நகந்து நகந்து போயிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலையில் பாதி மலை ஏர்றப்போ குடோனில் அடச்சுட்டாங்க சீக்கிரமாக போயிட்டு சாமி பார்த்துரலான்னு நினச்சோம் ஆனால் முடியலை குடோனில் அடச்சுட்டாங்க ஒரு மூணு மணி நேரம் அடிச்சுட்டாங்க எங்களை குடோனில் குடோனில் இருந்துட்டு அப்புறம் திறந்து விட்டதுக்கப்புறம் ஓடி ஓடி கொஞ்ச கொஞ்ச தூரம் அப்படியே ஓடி ஓடி திருப்பி அடச்சு விட்ருவாங்க அடச்சு விட்டு அடச்சு விட்டு தான் பொறும் பொறுமையாக தான் போனோம் ஏன்னால் கூட்டம் அவ்வளோ கூட்டம் ஒரே நாள்லே ஒன்றை லட்சம் பேருன்னா அப்போ கூட்டம் தானே இருக்கும் செம கூட்டமாக இருந்துச்சு இதை மாரி தான் போனோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ இயர் ஒன்றாந்தேதி இங்கே எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர்லேவே திருப்பி ரிட்டன் வந்து ஓம் சக்திக்கு மாலை போட்டுயிருக்காங்க கேர்ள்ஸ் எல்லாம் போட்டுயிருக்காங்க நல்லா இருக்கே மாலை போட்டுயிருக்காங்க டெய்லியும் பாட்டு போடுவாங்க ஈவினிங் ஆனால் சாமி பாட்டு போடுவாங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஊரில் ஃபங்க்ஷன் வைப்பாங்க ஓம் சக்திக்கு சாமியை சக்தி எல்லாம் ஃபங்க்ஷன் வைப்பாங்க பம்பை இருக்குல்ல அது பம்பை அடிச்சுட்டு ஊர்வலம் சுற்றி வருவாங்கள் சாமிங்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஆ பம்பை அடிக்கிறதுனாலே நல்லா இருக்கும் சவுண்டு கேட்டால் நல்லா இருக்கும் அதே மாரி அம்மன் வேஷம் போட்டுட்டு பம்பை அடிச்சுட்டு அந்த அம்மன் வேஷம் போடுகிறவங்க பின்னாடி எல்லாம் ஓம் சக்தி எல்லாம் வருவாங்க நல்லா இருக்கும் பார்க்கறத்துக்கு

அது கஷ்டம் கட்டுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஃபர்ஸ்ட்டில் இருந்தே என எத்தனை வருஷமாக இருந்துச்சு அது பன்னெண்டு வருஷமாக இருந்துச்சு அது கட்டவே இல்லை கட்டுறேன் கட்டுறேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இப்போது கட்டிச்சே இப்போ தான் கட்டி முடித்தோம் கட்டி முடிச்சுட்டு கும்பாபிஷேகம்ல போட்டோம் கும்பாபிஷேகம் போட்டு நல்ல ஃபங்க்ஷன்லாம் வச்சோம் நாடகம் வச்சோம் நல்லா இருந்துச்சு தெருக்கூத்துனா நாடகோன்னா அதாவது தெருக்கூத்து அது வச்சோம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் என்னென் பார்த்தீங்கன்னா அந் அது வந்து ஃபர்ஸ்ட்டு கும்பாபிஷேகத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்கள் அப்போ ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊற்றுறப்ப தான் நாடகம் அது மாதிரி வச்சோம் அதே மாரி கோவில் சுற்றிலும் சீரியல் லைட்டு எல்லாமே மரத்தில் பார்க்கற பார்க்கறத்துக்கே ஊர் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படியே கலர் கலராக அதே மாரி பார்த்தீங்கன்னா பேனர் எல்லாம் அடித்து வெச்சுருந்தோம் ஊரில் வேய் நாங்கள் பசங்கள் எல்லாம் ஒரு பன்னெண்டு பேர் இது மாதிரி வெச்சுருந்தோம் ஊரில் பேனர் வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பேனரே எங்கள் பசங்களுது தான் நல்லாயிருக்கும் பேனர் மட்டுமே மொத்த பேனர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேனர் இருக்கும் பசங்கள் எல்லோரும் எ பேனர் வச்சோம் நல்லா இருந்துச்சு ஊரில் ஃபங்க்ஷனு கும்பாபிஷேகம் ஏன்னால் பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ணிட்டுருந்தோன்ல கும்பாபிஷேகம் பண்ணுறத்துக்கு அதனால் நல்லா பண்ணி நல்லா பண்ணோம் ரொம்ம கிராண்டாக பண்ணிணோம் நல்லா இருந்துச்சு முப்பது பேனர் வச்சோம்னா அப்போ எப்படி இருந்துருக்கும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் கழித்து ரெண்டாவது தண்ணின்னு சொல்லுவாங்கள் அந்த தண்ணி ஊற்றுறப்போ அப்போயும் நல்லா இருந்துச்சு எல்லாம் குரூப் ஷர்ட் அடிச்சுருந்தோம் குரூப் ஷர்ட் ஓ குரூப் ஷர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒயிட் கலரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுருந்தோம் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு எல்லாம் கும்பலாக இருக்கும் பார்க்கறத்துக்கு நல்லா இருந்துச்சு நாங்கள் முப்பது பேர் நினைக்கிறேன் முப்பது பேரோ எத்தனை பேரோ அடிச்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு எல்லாம் பார்க்கறதுக்கு அப்போது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் என்ன வச்சாங்கன்னா அப்போது வந்து தெருக்கூத்து தான் அப்போயும் வச்சாங்க தெருக்கூத்து வெச்சுட்டு அதுக்கப்புறம் கரகாட்டம் கலை நிகழ்ச்சி அது வெச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறத்துக்கு எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் வந்து பார்த்தாங்க எல்லாம் சந்தோசமாக இருந்துச்சு ஏன்னால் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டும் இருந்தோன்ல கோவில் ஃபங்க்ஷன்னு எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருந்தோம் அதனால் வச்சதும் எல்லோருமே ரோ கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் இப்போ அதில் தான் ஃபக்ஷன் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஓம் சக்திக்கு வந்து மாலை போட்டு அதில் தான் சாமி கும்பிடுட்ருக்காங்க ஏன்னால் ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு இதுதான் ஓ மாரியம்மன் கோவில்ல ஓம் சக்தி மாலை போட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு இது வந்துது தான் ஏன்னால் ஃபர்ஸ்ட் ஓம் சக்திக்கு மாலை போட்ட அப்போலாம் முருகன் கோவில்ல வந்து முன்னாடி பந்தல் போட்டு ஃபோட்டோ வெச்சு ஓம் சக்தி சாமி கும்பிடுட்ருப்பாங்க ஏன்னால் அவங்களுக்கு ஓம் சக்தி மாலை போட்டாலே மாரியம்மன் கோவில் இருக்கணும் இல்லை அதனால் இப்போ மாரியம்மன் கோவில் கட்டவும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது மாரியம்மன் கோவில்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு நல்லாவும் சுத்தமாக வெச்சுக்கிறாங்க சுற்றிலும் சுத்தமாக இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது மாரியம்மன் கோவில்ல மேலே சிலையில கோபுரத்தில் எல்லாம் சீரியல் லைட் போட்டுக்கிட்டு பார்க்கறத்துக்கே நல்லா இருக்குது மாரியம்மன் கோவிலு நல்லா இருக்குது அதே மாதிரி இது கொஞ்சம் நல் எல்லாம் நல்லா தான் இருக்கு கொஞ்சம் துக்கமான செய்தி என்னென்னா விஜயகாந்த் இறந்தது மட்டும் தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஊருக்குன்னு மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாத்துக்குமே கொஞ்சம் இதுதான் இப்போ துக்கமாக இருக்குது ஏன்னால் நல்ல மனுஷன் எல்லாத்துக்கும் நல்லது தான் செஞ்சுட்ருந்தாரு கேப்டன் அவர்கள் படம் நூற்றி முப்பது படத்துக்கு மேலே நடித்து இருக்கார் எல்லா படத்துலேயுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணி இருக்கார் சூப்பராக நடிப்பார் அதே மாதிரி மக்களு எல்லாத்துக்குமே நல்லது தான் பண்ணி இருக்காரு அதே மாரி பார்த்தீங்கன்னா அப்போது இது மாரி விஜயகாந்த் இறந்தப்போ விஜயகாந்த பார்க்கறத்துக்கு நடிகர்கள் நடிகைகள் எல்லோருமே வந்தாங்க அப்போது அப்போ ஒரு செய்தி என்னென்னா விஜய் வந்தாரு விஜய் வரப்போ என்னாச்சுன்னு தெரியல யார் என்னென்னு தெரியல விஜயை ஏதோ தூரத்தில் இருந்து சப்பல் எடுத்து அடித்து இருக்காங்க அது இப்போது ரீசண்டாக நான் இன்ஸ்டா இன்ஸ்டா ரீல்ஸுல் தான் பார்த்தேன் ட்ரெண்டிங் ஆன் ஆகிட்ருந்துச்சி செருப்பால் யார் அடிச்சாங்கன்னு தெரியல விஜய் மேலே செருப்பால் அடிச்சுருக்காங்க அப்போது அது அது வந்து இப்போது இன்ஸ்டாவில் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அது யார் அடிச்சாங்கன்னு தெரியல அடிச்சுருக்காங்க அது யான் என இன்னும் புரியலை இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு ஆனால் விஜயகாந்த் இறந்தது துக்கம் தாங்க விஜயகாந்த் ஏன்னால் நல்ல மனுஷன் அவர் அவர் இறந்துருக்கிறது நமக்கு கொஞ்சம் துக்கம் தான் ஆனால் பார்க்க வந்துருக்காரு விஜய் அது மாரி பண்ணக்கூடாது இல்லை ஏன்னால் நமக்கும் நாமளும் ஒரு மனுஷன் தான் நம்ம மேலே வேறு யாராச்சும் செருப்பு எடுத்து அடிச்சால் நமக்கு கோவம் வரும் தானே ஆனால் அவர் அதெல்லாம் எது எதுவும் நினைக்கல யாரு அடிச்சாங்கன்னு தெரியல அதை கூட அவர் கண்டுக்கல ஃப்ரீயாக தான் விட்டு அவர் மாட்டும் போயிட்டாரு ஏன்னால் அவங்களுக்கு என்னாவோ என்ன கோவமா என்னென்னு தெரியல அவங்க அடிச்சுருக்காங்க அதை அந்த கூட்டத்தில் கேட்க முடியுமா அதனால் அவர் விஜய் எதுவும் நினச்சிக்கல அவர் மாட்டும் வந்தாரு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் மாட்டும் போயிட்டார் அவர் இறந்தவர பார்க்க வரது தப்பாங்க அப்போ வந்து செருப்பால் அடிச்சுருக்காங்க அது யாரும் கண்டுக்கல அதனால் அவங்களும் ஃப்ரியாக விட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வி ஊரில் வேறு என்னென்னா அடுத்து பொங்கல் ஃப ஃபங்க்ஷன் வருது பொங்கலுக்கு ஃபங்க்ஷன் பண்ணலான்ட்ருக்கோம் ஊரில் அந்த சின்ன குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டி ஓட்ட பந்தயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் தண்ணீர் நிரப்புறது இது மாதிரி போட்டியெலாம் வைக்கலான்ட்ருக்கோம் ஏன்னால் நாங்கள் வருஷ வருஷம் பொங்கலுக்குனாலே இது மாதிரி பண்ணுவோம் ஃபங்க்ஷனு ஏதாச்சும் சின்ன குழந்தைகளுக்கு பண்ணுவோம் ஏன்னால் அப் அதனால் தான் பொங்கல் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் கருநா கருநாள் அன்றைக்கு வைப்போம் ஏன்னால் அப்போது தான் எல்லா ஊரில் இருப்பாங்க ஜாலியாக இருக்கும் அதனால் அது மாரி டைமில் தான் வைப்போம் நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுவோம் பொங்கல் ஃபங்க்ஷன்னாலே எல்லாமே நல்லா இருக்கும் சூரியப் பொங்கல் மாட்டு பொங்கல்லு கருநாள் மாட்டு பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க கரும்பு வாங்கிட்டு வந்து பொங்க வெச்சு வெட்டி சாப்பிடுவோம் நைட் டைமில் பொங்கல் ஃபங்க்ஷன்னாலே ஜாலியாக தானே இருக்கும் அதே மாரி பைக் இருந்துச்சுன்னா ஜாலியாக எங்கேயாச்சும் எடுத்துட்டு புது ஃபேண்ட் ஷர்ட் போட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு அங்கேங்க இருப்போம் இதுதாங்க இப்போது ரீசண்டாக இருக்கிறத எங்கள் ஊரில் சுவாரஸ்யமான விஷயோன்னா இதுதான்